ஹலோ நான் ரெட் டாக்ஸில வந்து டாக்ஸி புக் பண்ணி பண்ணி இருந்தங்க உங்கள் நம்பர் தான் எனக்கு வந்து அலாடாயிருக்குங்க உங்கள் டாக்ஸி தான் அலாடாயி இருக்கு இப்போ நீங்கள் எங்கே இருக்குறீங்க எங்கே ப ஜங்ஷன் பக்கத்து இல்லைங்களா இல்லை இது தாண்டி இருக்குறீர்களாண்ணா என்னங்க அண்ணா நான் பதினஞ்சு நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வண்டி வந்துரும் வந்துரும்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்றதை பார்த்தா இன்னும் வந்து சேர்றதுக்கு முப்பது நிமிஷம் ஆகும் போலருக்கே அவ்வளோ டிஸ்டன்ஸில்ல இருக்கிறீங்க எப்படி நான் வண்டியில ப வண்டி கரெக்ட் டயத்துக்கு பிடிச்சுட்டு போக முடியும் கொஞ்சம் வேகமாக வாங்க நான் உங்களுகாண்டி காத்துட்டு இருக்கேன்